எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய மரங்களெலாம் இருக்குது பல வகையான மரங்களெலாம் இருக்குது அதை சாப்பிடுறதுக்காக நிறைய பறவைங்கள் வரும் நாங்கள் அது வரும்போது அதுக்கு தீனியும் வைப்போங்க தின்பண்டம் பயிறு வகைகள் தண்ணீர் அதுக்குலாம் வைக்குவோங்க எங்கள் வீட்டாண்ட வேப்பமரம் இருக்குது வேப்பம்பழத்த வந்து கொத்தி சாப்பிடும் கொய்யாப்பழம் இருக்குது பறவைங்கள் வரும்போது அதுங்க போடுகிற சத்தம் ரொம்ப இனிமையாக இருக்கும் எங்கள் வீட்டாண்ட தோட்டம் நல்லபடியாக இருக்குது